ஹலோ ஊபருங்களா ஆக்சுவலாக ஃபேமிலியோட டூர் போகறதுக்காக காலையில் ஆறு மணிக்கு வந்து கேப் வர சொல்லி ஃபர்ஸ்டே புக் பண்ணிஇருந்தேன் உங்க ஆப்பில் ஆனால் வந்து அவர் டிரைவர் இன்னும் வரலை கால் பண்ணியும் அவங்க வந்து என்னோட காலை வந்து எடுக்கலை ஸோ அதனால் உங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்ன அப்டேட் அப்படினு கேட்கலாம் அப்படினு சொல்லி கேட்டுருக்கேன் ஆக்சுவலாக ஓகே நீங்கள் டிரைவருக்கு கால் பண்ணி என்ன இஸ்யூ இப்போ வர முடியுமா அப்படினு கேளுங்கள் ஆக்சுவலாக நாங்கள் டூர் போகறதுக்கெல்லா வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ டிரெயினை வந்து மிஸ் பண்ணிருவோம் ஸோ என்னன்ட்டு டிரைவரை காண்டாக்ட் பண்ணி உடனே இங்கே வர சொல்ல முடியுங்களா ஓகே தேங்க் யூ சீக்கிரம் கால் பண்ணி வர சொல்லுங்கள்